ஆ இது கவர்மெண்ட்டிலேருந்து நம்மளுக்கு ஒரு ஆடர் வந்திருக்கும்மா ஸோ அது வந்து நம்ம ப்ராப்பராக ஒன்று முடித்துக் கொடுக்கணும் நம்ம ஒன்று வ ஒன்று வந்து நம்மளது மிஸ்டேக் ஆகிட்டு ரிட்டன் வந்துட்ருக்கு நெக்ஸ்ட் டைம் நம்மளது அந்த மாதிரி பெரிய பெரிய ஆடரெலாம் இந்த மாதிரி வந்துட்டு இருந்தால் நமக்கு லாஸ்ஸாகிடும் என்னென்ன இல்லை என் என்னென்ன இல்லைன்றது கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள் ரா மெட்டீரியல்ஸ்ஸெலாம் நான் வாங்கிட்டு வந்து தரேன் ஓகே

ஓகே ஓகே ஓகே சரி சரிங்கம்மா ஓகேம்மா யார் யார் எத்தனை பேர் வேணும்னு கேளும்மா நான் உனக்கு ப்ராப்பராக என்னென்னங்றது இது பண்ணி கொடுத்துர்றேன் நம்மளது ரிட்டன் ஆகக்கூடாது ஃபஸ்ட்டு ரிட்டன் ஆனால் நம்மளோடய கம்பெனி பேர் டேமேஜ்ஜாகிடும் அது ஸோ அதனால் நம்ம கொடுத்துக்குறாங்க அது நம்ம கரெக்டாக நம்ம ரிப்பீட் நம்ம கொடுக்கணும் அது தான் நம்மளோட கம்பெனிக்கு பெயர் அது அது வந்து கரெக்டாக ஆ என்னென்னங்றது நீ எனக்கு என்னென்னங்றது இல்லைன்றது எனக்கு கொஞ்சம் கரெக்டாக சொல்லிவிடும்மா நம்ம அதை ஒரு என்ன கரெக்டாக என்ன ஒரு பொருள் இல்லைன்னாலும் நீங்கள் எழுதிக் கொடுங்க நான் வாங்கிட்டு வந்துடுறே ஆடர் பண்ணிடலாம் நம்ம அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எத்தனை பேர் ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்க ஓகேம்மா ஓகேம்மா இது சீக்கிரமாக கொடுக்கணும்மா நான் நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக வந்துடுவாங்க நம்ம அது அதை நம்ம ஆள் ஆ ஓகேம்மா சரிம்மா ம் சரி ஓகேம்மா நாளைக்கு மார்னிங் எல்லாம் முடிச்சிடுறோம் ம் சரிம்மா ஓகேம்மா ஆ ஓகேம்மா ஆ ஓகே ஓகேம்மா